நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் அவ்ளோவாக ஆடுகிறதே இல்லை ஆனால் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடுவேன் ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் ஆடுவேன் எப்படின்னா எங்கள் ஸ்கூலில் அது விட்டால் எங்கள் ஊரில் எதா திருவிழா அந்தமாதிரி தான் ஆடுவேன் வெளியே போய் ஆடுவதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கெடைச்சிது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும்ல ஸ்கூலில் அந்தமாதிரி வெளி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்கே வந்து எங்கள் ஸ்கூல் மட்டும் இருக்காது நிறைய ஸ்கூல் நாலஞ்சு ஸ்கூல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் காம்பட்டிஷன் இருக்கும் டான்ஸு டிராமா அந்தமாதிரி நிறைய இருக்கும் அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க நாங்கள் வந்து ஒரு கூ ஒரு கொஞ்சம் பேர் இருக்க இடத்துல ஆடிவிட்டு அந்த இடத்துல போய் ஆடணுன்னோவும் எனக்கு நிறைய ரொம்ப பயமாதான் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து சரி எதாக ஆனாலும் நம்ம ஆடுவோம் என் மேல் நம்பிக்கை வச்சு நான் அங்கே போய் ஆடி அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு ஆடி ஒரு அங்கே நாங்கள் வின் கூட பண்ணிணோம் அந்த இடத்துல நாங்கள் அது ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு பயத்தைலாம் விட்டுட்டு அந்த டான்ஸ் ஆடினது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு